ஆ சொல்லுங்கள் ஆமாம் ஆமாங்க ஆமாம் என்ன என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு

எங்கள் கடையில் எல்லாமே இருக்குது சார் ஆப்பிள் ஆரஞ்சு திராட்சை முந்திரி கடலப்பருப்பு ஸ்வீட்டு சப்போட்டா பலாப்பழம் இப்படி எல்லா பழமும் இங்கே இருக்குது சார் எங்களுது வந்து ஒரு பெரிய கடை சார் அது உங்களுக்கு என்ன வேணும்ன்னு சொல்லுங்கள் சார் ஆ ம் ஆப்பிள் வந்து இரநூத்தி எண்பது ரூவா சார் வேறு என்ன வேணும் ஆ திராட்சை வந்து இரநூறுவா சார் வேர்க்கடலை ஐம்பது ரூவா சார் இரநூத்தி தொண்ணூறு நானூற்றி தொண்ணூறு ஐந்நூற்றி நாற்பது ருபா வருது சார் கடை இருக்கும் சார் நீங்கள் வர்றதாக இருந்தால் வெயிட் பண்ணுறேன் கஸ்டமருடைய இதுதான் எங்களுக்கு முக்கியமானதே வாங்க நான் வெயிட் பண்ணுறேன் வாங்கிக்கலாம் பேக் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க சார் வாங்க வாங்க ஓகே ஓகே நல்லது சார் வெல்கம்